நாங்கள் எங்கள் வீட்டில் பண்ணை வச்சிருக்கிறோம் அதில் வந்து காய்கறிகள்லாம் நிறைய இருக்குது அங்கே வந்து இயற்கையா தயாரித்த உரங்கள் மூலிமாதான் நாங்கள் விளைய வச்சு வச்சுருக்கிறோம் இந்த ஆர்கானிக்குன்னு சொல்கிற பொருளை வச்சு நாங்கள் காய்கறிகளை உற்பத்தி பண்ணுனோம் நல்ல உள்ளதாக சத்துண் சத்துள்ள பொ காய்கறிகளை நாங்கள் விளைவிக்கிறோம் எல்லா பக்கமும் ஏற்றுமதி செய்கிறோம் வெளிநா வெளிநாட்டுக்கு அனுப்புகிற அளவுக்கு நாங்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம் மாட்டுப்பண்ணையில் வந்து மாடுகளுக்கு தேவையான உரத்தை நாங்கள் இயற்கையாகவே வாங்கி மாடுகளுக்கு போடுறதுனால் நல்ல சத்துணவாக சத்துள்ள பால் கிடைக்குது அதை வந்து நாங்கள் ம மக்களுக்கு நாங்கள் வியாபாரம் செய்கிறோம்